எங்கள் கிராமத்தோடய டிரைனேஜ் அமைப்பு வந்து பார்த்தோன்னா புது வீடு கட்டிட்டிருக்கற வரைக்குந்தான் டிரைனேஜ் இருக்குது எங்களோடய பழைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா டிரைனேஜே கிடையாது அந்த பு டிரைனேஜ் ஏற்கனே இருக்கிற டிரைனேஜும் வந்து பார்த்தோன்னா சரியான முறையில் தூருவாருரதும் கிடையாது அந்த சாக்கடை அந்த கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னாக்க வெளியில் போகிற மாதிரி ஒரு அமைப்பும் வந்து அவங்க முறையாக வந்து பண்ணல அது மட்டும் இல்லாமல் அது ஒழுங்காக பராமரிக்கிறதும் கிடையாது அது உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் குப்பைக்கூளமா எல்லாம் அடைஞ்சி கிடக்குது அது கிளீன் பண்றதுக்கு ஒரு கார்ப்பரேஷன் ஆஃபிஸ்லருந்து யாரும் வந்து அதை கிளீன் பண்றதும் இல்லை ஒன்றும் இல்லை அது கரெக்டாக கொஞ்சம் பராமரித்தாவும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அதாவது டிரைனேஜ் போடாத இடங்களிலியும் வந்து பார்த்தோன்னா வந்து கிளீனாக ப்ராபராக ஒரு டிரைனேஜ் போட்டு அதையும் முறையாக வந்து பராமரித்திட்டாங்கனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இது தான் என்னுடைய இடத்துல வந்து டிரைனேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது